நான் ஃபஸ்டு ஃபஸ்டு சமைச்சத ஃபுட்டுனால் ஃபுட்னு சொல்லமுடியாது அது ஒரு குருமா பூரிக்கு சப்பாத்தி குருமா செய்வோம் இல்லையா வே வே ஆனியன் குருமா அதுதான் செஞ்சேன் ஃபஸ்டு ஃபஸ்டு ஏன்னால் எங்கள் அம்மாவுக்கு அதை வைக்கத்தெரியாது நானாகவே அதை வைக்க கற்றுக்கிட்டேன் எப்படினா யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் ஏன்னால் எனக்கு யாருமே கற்று தரல சில பிள்ளைங்களாம் சொல்வாங்க அம்மா பார்த்து கற்றுக்கிட்டேன் பாட்டி பார்த்து கற்றுக்கிட்டேன் சித்தி பா சித்தியை பார்த்து கற்றுக்கிட்டேன் அக்காவை பார்த்து கற்றுக்கிட்டேனு சொல்லுவாங்க நான் வந்து எனக்கு எல்லாமே சமையலை பற்றி எல்லாமே தெரிஞ்சது எல்லாமே யூடியூப்பு யூடியூப் மட்டும்தான் யூடியூப்பில்தான் பார்த்து சாப்பிட சமையல் செய்ய கற்றுக்கிட்டேன் அப்போ ஃபஸ்ட் டைம் பூரி செஞ்சப்போ எங்கள் அம்மா வந்து அப்பளம் மாதிரி பொரித்து எடுத்துவிட்டாங்க எனக்கு பிடிக்கவே இல்லை பூரியே வெறுத் வெறுக்கிற கண்டிஷனில் இருந்தேன் அதுக்கப்புறமா சரி என் அம்மாவை செய்ய சொல்லிட்டு நம்மளே செய்யலாம்னு ஃபஸ்ட் டைம் ஆரம்பித்தேன் மாவு பிசையவும் தெரியல யூடியூப்பில் எப்படிலாம் சாஃப்டாக பிசையிறாங்கனு பார்த்துக்கிட்டு அதில் என் நெய் ஊற்றணுமா ஆ ஆயில் ஊற்றணுமா எந்தளவுக்கு ஊற்றணும் எந்தளவுக்கு தண்ணி ஊற்றணும் எந்தளவுக்கு உப்பு போடணும் சொல்லி பார்த்து பிசைஞ்சி கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அதை யோ நான் வந்துட்டு எங்கள்ம்மா வந்து எப்படினா சா மாவு பிசையிறப்ப உடனே வந்து சாப்பாடு உடனே வந்து சப்பாத்தி உருட்டி ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துடுவாங்க அது சாஃப்டாகவும் இருக்காது அப்படியே மறமறனு ஒருமாதிரி ரஃப்பாக இருக்கும் நான் யூடியூப்பில் பார்த்தவரைக்கும் அதில் வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைப்பாங்க ஊறவச்சுட்டு ஊறவச்சுட்டு அதை வந்து எந்தளவு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அதில் காமிச்சுருந்தாங்க யூடியூப்பில் யூடியூப்பில் காமித்ததுனா அதேமாதிரி நானும் க கற்றுக்கிட்டேன் அதுமாதிரி ச மாவு உருட்டுறப்பயே வந்து அந்த சப்பாத்தி கட்டையோடு ஒட்டிகிட்டே வரும் இதே என்ன பண்ணலானு பார்க்குறப்ப அதையும் நான் யூடியூப்பில் பார்த்து கற்றுட்டேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஆயில் தடவிக்கணும் அந்த சப்பாத்தி கட்டையில்னு நினச்சிட்டு ஆயிலு அப்படில்லனா நெய் தடவிக்கிட்டேன் சப்பாத்தி கட்டையில் தடவிக்கிட்டு சப்பாத்தி உருட்ட ஆரம்பித்தேன் அதுமாதிரி ஒட்டாமல் வந்திச்சு அதை எடுத்து செஞ்சுட்டேன் அப்புறம் சப்பாத்தி குருமா பூரி குருமா செய்கிறப்ப ஆனியன் குருமா செஞ்சேன் ஆனியன்னு நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதில் வந்து மஞ்சத்தூள் கடல மாவெலாம் ஆட் பண்ணிவிட்டு பண்ணிணேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு கடுகு இஞ்சி பூண்டு போட்டுவிட்டு மஞ்சத்தூள் கரம்மசாலா தக்காளி தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் அப்புறம் வெங்காயமெலாம் வதக்கிக்கிட்டேன் அது வதங்க வதங்கமாட்டேனோன உப்பு கொஞ்சமாக போட்டு உப்பு கொஞ்சமாக போட்டு வதக்க ஆரம்பித்தேன் வதக்கிவிட்டு அது கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் வெங்காயமெலாம் வதங்கி வதங்கினதுலாம் தெரியுமா அப்படியே வதக்கிட்டு லைட்டாக வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிவிட்டேன் அப்புறம் திருப்பி நல்லா கொஞ்சம் நல்லா இது வெந்திச்சு தக்காளியும் வெந்துட்டு வெந்து நல்லா சுருண்டு வந்திருச்சு வெங்காயமும் சுருண்டு வந்திருச்சு அடுத்தது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொட்டி அதையும் கல மிக்ஸ் பண்ணிணேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடல மாவை கடல மாவை வந்து ஒரு சின்ன பவுலில் கொட்டி அதை தண்ணி கட்டி இல்லாமல் கலந்து வச்சுருந்தேன் கலந்து வச்சுட்டு எடுத்து எண்ணெய் சட்டியில் ஊற்றி அதை கெ கிளற கிளற ஃபஸ்டு தண்ணியாக தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன் கடல மாவில் ஐய்யயோ தண்ணி ஆகிடுமோனு நினைச்சு பயந்துகிட்டு இருந்தேன் அது நல்ல சூடாக சூடாக நல்லா கெட்டியாக ஆக ஆக ஆரம்பிச்சுது அப்புறம் எடுத்து இது நல்லா கொரியான்ட்ரு அடுப்பில் இறக்கப் போகிற கன்டிஷனில் கொரியான்டரு கருவேப்பிலை போட்டு நல்லா வாசனையாக இருந்திச்சு நல்லா எங்கள் அப்பாகூட சொன்னாங்க நல்லா நல்லா சமைக்க ஆரம்பிச்சுட்டியே அப்படினு சொல்லி சொன்னாங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்திச்சு ஜாலியாகவும் இருந்திச்சு ஐயோ நானே சமைக்க ஆரம்பிச்சுட்டேனு ஆனால் என்ன கை கொஞ்சம் எரிய ஆரம்பிச்சுது எனக்கு ரைட் ஹேண்ட்டு ஏன்னால் கடல மாவை கல தண்ணியில் கலந்தப்போ எரிஞ்சிச்சு அது எதுனால் எரிஞ்சிச்சுனு தெரில ஃபஸ்ட் டைம் சாப்பாடு செஞ்சப்போ எனக்கு கையெல்லாம் எரிச்சல் ஆகிருச்சி அது ஒன்று அப்புறம் சப் அந்த பூரி செஞ்சு முடிச்சுட்டேன் அப்புறம் எங்கள் அம்மா எங்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாங்க எல்லாேருமே சொல்வாங்க அம்மாக்கிட்டே இருந்து தான் பிள்ளைங்க கற்றுக்கிட்டுனு ஆனால் எங்கிட்டே இருந்து தான் எங்கள் அம்மா கற்றுக்கிட்டாங்க அப்புறம் உருளைக் கெழங்கு நான் செம்மையா செய்வேன் அதுவும் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் உருளைக் கெழங்கு வந்து நல்லா ரவுண்ட் ஷேஃப்பில் கட் பண்ணி எங்கள் அம்மா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுவாங்க நான் அப்படி கட் பண்ணாமல் ரவுண்ட் ஷேஃப்பில் கட் பண்ணி எண்ணெயிலே பொரித்து எடுக்கணும் அப்படினு ஒரு இது பண்ணிணேன் ஏன்னால் எங்கள் அம்மா வந்து கல்யாண மண்டபத்துலெலாம் செய்வாங்கள்லே அந்த தண்ணியிலே அவிச்சி அவிச்ச உருளைக் கெழங்க எனக்கு அது சுத்தமாக வெறுத்துவிட்டேன் பிடிக்கில நானாகவே சரி எண்ணெயிலயே பொரிக்கலாம்னு சொல்லிட்டு க ரவுண்ட் ஷேஃப்ல கட் பண்ணி கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊறவைச்சேன் உருளைக் கெழங்க ஊறவச்சுட்டு எண்ணெய் எண்ணெய் ஊற்றி கடுகு பூண்டெல்லாம் நசுக்கி நசுக்கி போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயத்தை நீட்டுவாக்கில் கட் பண்ணி அதையும் போட்டு கிள கிளறிவிட்டேன் அப்புறம் உருளைக் கெழங்க எடுத்துப்போட்டு அதை வதங்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் சும்மா கிண்டிக்கிட்டே இருந்தேன் அதை கிண்டி முடித்ததுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கரம்மசாலா காரத்தூள் மிளகாய்தூள் எல்லாம் போட்டு கலந்துகிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுவிட்டு மூடிவச்சுட்டேன் ஒரு ஆஃப் ஆன் னர் கழித்து திறந்து பார்த்தேன் தண்ணியெல்லாம் சுண்டி போய்விட்டு எண்ணெலாம் அந்த உருளைக்கெழங்கோட மிக்ஸ் ஆகி எண்ணெய் மசாலாவெலாம் மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக டேஸ்டாக வந்திச்சு எடுத்து சாப் உப்பெல்லாம் போட்டிருந்தேன் உப்பெலாம் மேலே தூவி எண்ணெய் சால்ட்டு கல் உப்பு போடல சால்ட் உப்பு போட்டு நல்லா சாஃப்டாக அதெலாம் செஞ்சு முடிச்சுட்டேன் இதைவந்து என் ஃப்ரண்டுங்களுக்கெலாம் காலேஜ் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் நல்லாயிருக்காடி செஞ்சு பார்த்து இது சாப்பிடு பாருங்க நான்தான் செஞ்சேன் அப்படினு சொன்னேன் அவளுகளும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குடி சூப்பராக இருக்குது அப்படினு சொன்னாளுங்க ஐயோ நம்ம சமைக்க ஆரம்பிச்சுடோமே ட்நான் ரொம்ப ஜாலியாக ஆகிட்டேன் அதுலிருந்து எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் சமைக்க தெரிஞ்சுட்டா எங்கள் வீட்டில் வந்து வேலை வாங்குவாங்களேனு பயந்துகிட்டு நான் வந்து அதிகமாக நான் சமைக்க சமைக்கலை இது ஒன்று ரெசிப்ட்டு அடுத்தது தக்காளி தொக்கு செய்ய ஆரம்பித்தேன் தக்காளி தொக்கு வந்து எனக்கு பிடிக்காது ஆனால் செஞ்சு எங்கள் அம்மா அப்பாவுக்கு என் தம்பிங்களுக்கெலாம் கொடுத்தேன் தக்காளியை கட் பண்ணி அதேமாதிரி அது எப்படி என்னென்ன ப்ராஸஸெலாம் செய்யணும்னு அதேமாதிரி செஞ்சு கொடுத்தேன் அவங்களும் ஓகே நல்லாயிருக்கு அப்படினு சொல்லிட்டாங்க சா நானும் சமைக்க ஆரம்பிச்சுட்டேன்